வாங்க மேடம் என்ன பார்க்குறீங்க எந்த ரேஞ்சில் பார்க்குறீங்க மேம் ஐம்பதாயிரத்துலந்து அறுபதாயிரத்துக்குள்ளைன்னா ஒன் பிளஸ் இருக்குது சாம்சங் இருக்குது லெனோவோ இருக்குது டெக்னோ இருக்குது சோனி இருக்குது நீங்கள் எந்த பிராண்ட்ல பார்க்கறீங்க சொன்னீங்கன்னா சாம்சங் எடுத்துகிட்டிங்னா இப்போ நியூவாக வந்து ரெண்டு மாடல் லான்ச் ஆயிருக்குது எஸ் டுவெண்டி ஒன் எஸ் டுவெண்டி டூ ஒன் நீங்கள் எது மேம் பார்க்கறீங்க எஸ் டுவண்ட்டி எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ரெண்டு நாள் கண்டிப்பாக நிற்குங்க மேம் கேமரா குவாலிட்டி வந்து ஃப்ரெண்ட் கேமரா வந்து குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க மேம் அதேமாதிரி ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்கும் இதே வந்து நீங்கள் எஸ் டுவண்ட்டி டூ எடுத்துகிட்டிங்கன்னா இதை விட உங்களுக்கு வந்து ரெண்டு மடங்கு எல்லாமே இருக்குதுங்க மேம் எஸ் டொண்ட்டி வந்து உங்களுக்கு நாப்பதுலருந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே வருங்க மேம் இதே எஸ் டுவண்ட்டி டூ எடுத்துகிட்டிங்னா அறுவதுலருந்து எழுபதுக்குள்ள வருங்க மேம் எஸ் டுவண்டி ஒன் எடுத்துகிட்டிங்னா அதில் வந்து ரேம் வந்து பத்து ஜிபிங்க மேம் ரோம் வந்து ரெண்டா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபிங்க மேம் அப்புறம் கேமரா வந்து நீங்கள் பத்து தடவை அதை ஜூம் பண்ணலாங்க மேம் அப்புறம் அதில் ஓ சார்ஜர் பேக்கப்ப வந்து உங்களுக்கு அஞ்சு நாள் இருக்குதுங்க மேம் நீங்கள் அஞ்சு நாள் உங்களுக்கு சார்ஜ் கண்டிப்பாக நிற்கும் இதுக்கு வந்து கம்பெனியும் கேரண்டி பண்ணுறாங்க எங்கள் மா எங்கள் கடையும் நான் உங்களுக்கு உங் உங்களுக்கு கேரண்டி பண்றோங்க மேம் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் நிறையா இருக்குதுங்க மேம் சாம்சங் எடுத்துகிட்டாலே கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக தாங்க மேம் இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எல்லாம் வராதுங்க மேம் அப்படி உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்துச்சின்னா நீங்கள் கிளவுட்ல அப்லோடு பண்ணிக்கிலாங்க மேம் ஆ கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ருக்குங்க மேம் ஒரே தவணையில் நீங்கள் பணம் செலுத்தி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிருபா கம்மி ஆகும் மேம் இதே நீங்கள் தவணை முறையில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டிருக்காதுங்க மேம் ஆனால் உங்களுக்கு நாங்கள் வட்டி போட மாட்டோம் நீங்கள் வந்து மொ மொத்த பணத்தையுமே வந்து நீங்கள் மா மாதம் மாதம் கட்டினா போதுங்க மேம் அது வந்து உங்களோடய பேங்க் பேலன்ஸை பொருத்துங்க மேம் நீங்க வந்து உங்கள் டிரான்சாக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருந்ததுனால் உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க்கில் இருந்து உங்களுக்கு தௌசண்ட் ருப் ஆயிருபா கம்மி பண்ணுவாங்க மேம் ஆனால் எங்கள் சைட்லருந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்க மேம் என்ன கலர் பார்க்கறீங்க மேம் ஜெட் பிளாக் இருக்குது ரோஸ் கோல்டிருக்கு பர்ப்பிள் இருக்குது அதுக்கப்புறம் ப்யூர் ஒய்ட்ருக்குங்க மேம் இந்தாங்க மேம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு மேம் நாங்க வந்து ஃபோன் கேஸ் எல்லாம் தர மாட்டோம் மேம் உங்களுக்கு ஒரு அடாப்டர் கொடுப்போம் ஒரு சார்ஜர் கொடுப்போம் ஒரு ஹெட்ஃபோன் கொடுப்போம் அப்புறம் புக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் ஒரு வாரண்டி கார்ட் கொடுப்போம் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து எங்க கம்பெனி சைட் பண்ணுறாங்க மேம் எங்கள் கடை சைட்லருந்து உங்களுக்கு வந்து மூனு டைம் நாங்கள் வந்து டெம்பர் கிளாஸ் மாற்றி தருவோங்க மேம் ஓகே பில் போட்டுருலாங்மாங்க மேம் மேம் இஎம்ஐ பண்ணுறீங்களாங் மேம் இல்லை ஒரே தவணைங்களாங்க மேம் மேம் மாத தவணை போட்டிங்கனா நீங்கள் மாசம் ஆ ஆயிரத்தி ஆற்நூறுபா கட்டுற மாதிரி வரும் மேம் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் கட்டணுங்க மேம் ஆ சரிங்க மேம் போட்டுருலாங்மா மேம் உங்க கார்டு பஜாஜ் பைனான்ஸ் கார்டு மட்டும் கொடுங்க மேம் ஓகேங்க மேம் இந்தாங்க தேங்க்யூ மேம்